அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் பற்றி படிப்பை வந்து இளம் மாணவர்களுக்கு எப்படி சுவாரஸ்யம் ஆக்கலாம் அப்படினு பார்த்தனா எந்தவொரு டாப்பிக்கோ எந்தவொரு விஷயத்தை அவங்க படைத்தாலும் அதை அவங்க வந்து அவங்க ப்ராக்டிக்கலாக எக்ஸ்க்யூட் பண்ணி பார்க்கறமாரி இருக்கணும் அதன் மூலயமா அவங்களோட சுவாரஸ்யத்தையும் அவங்களோட கற்றுக்கிறதுக்கான ஈர்ப்பையும் வந்து அதிகமாகும் நம்ப ஈர் அதிகமாக நம்ம வந்து இது பண்ணமுடியும் அதிகம் கொண்டுவர முடியும் ஏனெனில் இப்ப ஒரு விஷயம் ஒரு டாப்பிக் நம்ம படிக்கிறோம் அப்படினா அதில் என்ன யூஸ் இதை நம்ப எப்படி வந்து ப்ராக்டிக்கலாக பயன்படுத்தலாம் நம்ம தினசரி வாழ்வில் இது எப்படி பங்களிக்கிறது என்பது வந்த நம்ப அதை அவ்வளவாக நம்ம தெரிஞ்சுக்கிறதில்ல படிக்கிறோம் நம்ப பரீட்சை எழுதுகிறோம் அந்தமாதிரியான நடைமுறையில் இப்போது முன்பு முந்தைய காலக்கட்டத்தில் எப்படி இருந்துச்சு இப்போது மாறி இருக்குது ஒரு சில மாணவர்கள்தான் எப்படி அதை வந்து எக்ஸ்க்யூட் ஆக்குது எப்படி அதை வந்து நடைமுறையில் இருக்குது அப்படிங்கிறத கற்றுக்கிறாங்க அவங்களோட ஆர்வத்தினால ஒரு சில மாணவர்கள் படிக்கிறோம் எழுதுறோம் அப்படீங்கிற மனநிலையில் இருக்கிறாங்க அதுவும் தப்பில்லை இருந்தாலும் இப்பொழுது அது வந்து கட்டாயம் இப்போ படிக்கிறோம் அதை ப்ராக்டிக்கலாக எக்ஸ்க்யூட் பண்ணுறோம் அப்படிங்கிறது கட்டாயமாகிடுச்சு அப்படினா எல்லோரும் அந்த பயன்பாட்டின் எல்லோரும் அந்த படிப்படி பயன்பாட்டை முழுதும் உணர்வார்கள் ஏனெனில் முந்தைய காலக்கட்டத்தில் பல்வேறு அறிஞர்களும் பல்வேறு தொழில்நுட்ப செயலாளர்களும் வந்து அவங்களோட கண்டுப்பிடிப்பை வந்து நம்மளுக்காக செஞ்சுருக்காங்க அதெலாம் நம்ம தினசரி வாழ்வில் பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது மிகவும் உண்மையாக இருக்கிறது அது எப்படி ஒர்க் பண்ணுது இப்போ டிவி அப்படினா அது எந்தமாதிரியான எலெக்ட்ரிகல் காம்போனென்ட்ஸ் வச்சு அதை ஒர்க் பண்ணுது எப்படியெல்லாம் அதை வந்து எக்ஸ்க்யூட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம ப்ராக்டிக்கலாக பார்த்தோம் அப்படினா ப்ராக்டிக்கலாக பார்த்து செஞ்சு புரிஞ்சு படிச்சோம் அப்படினா நம்மளோடய மனதில் நம்மளோடய மனதில் என்றும் அழியாமல் இருக்கும் என்பது என்னுடைய கருத்தாக இருக்குது ப்ராக்டிக்கலாக எக்ஸ்க்யூட் பண்ணி கத்துக்கிறது மூலயமா மாணவர்களின் சுவாரஸ்யத்தை அதிகரிக்கலாம் என்பது எ ன்னுடைய கருத்தாக இருக்கிறது